பாடுகிறப்போ என்னோட ரியாக்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்த பர்ஃபார்மன்ஸ் பயன்படுத்துகிறேன்னா பாடுகிறப்போ கண்ணை மூடிட்டு ஒன் சைட் கையில் காதில் வந்து அடைச்சிட்டு ஏன்னா குரல் எனக்கே கேட்கற மாதிரி வச்சி நான் பாடுவேன் அப்போது நான் வந்து பாடுகிறப்போ அதான் சொன்ன மாதிரி வெது வெதுப்பான நீர் குடிப்பேன் ஜில்லுனு இல்லாமல் புளிப்பு காரமான உணவுகளை உண்ணாமல் இருந்தால் போதும் நம்ம சொன்னா மாதிரி ஜில்லுனு குடிக்கிறது ஹாட் வாட்டர் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஜில்லுனும் இல்லாமல் லைட் வெயிட்டாக நம்ம குரலுக்கு ஏற்ற மாதிரி சுடு தண்ணியில் வந்து தேன் கலந்து மஞ்சத்தூள் வச்சி சாப்ட்டால் போதும் அந்த மாதிரி நம்ம நம்ம குரலுக்கு என்ன இதுவோ அந்த மாதிரி சாங்ஸை நம்ம வச்சி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது முக பாவனைகள் எப்போதும் சிரிச்ச மாதிரியே வச்சிட்டு ஒரு ஸ்டேஜ் பஃர்பாமன்ஸ்க்காக